ஹலோ குட் ஈவ்னிங் மேம் ஆ மேம் உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் மேம் நான் பிஏ தமிழ் டிப்பார்ட்மெண்ட் மேம் என்னோடய ஐடி கார்ட் தொலைஞ்சி போச்சு மேம் கேன்டீன் போய்விட்டு வர்ற வழில விழுந்துருச்சு மேம் நாங்கள் தேடி பார்த்தோம் ஆனால் கிடைக்கிலையே மேம் ஆ ஆஃபீஸ் ரூமில் கேட்டுவிட்டோம் மேம் ப்ரின்ஸ்பல் மேம்கிட்டே பர்மிஷன் க்ராண்ட் பண்ணதுக்கப்புறம் தரோம் அப்படின் சொன்னாங்க மேம் ஆ ஓகே மேம் மேம் எப்போ மேம் கிடைக்கும் ஏன்னால் நான் வந்து ஹாஸ்ட்டல் ஸ்டூடெண்ட் எனக்கு ஐடி கார்ட் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நீங்கள் அதை மட்டும் சொல்கிறிங்களா மேம் அவங்கள்ட்ட வாடன்கிட்ட ஓகே மேம் தேங்க் யூ மேம்